ஹலோ என்ன மேடம் ஆ வனஜாதான் வனஜாதான் ஆ என்ன வேணும் ஆ

ஆ ஆ எது எத்தனை ஆள் வேணும் உங்களுக்கு ஒரு ஆள் நாங்கள் ஒத்தையில் வரமாட்டமே ஒத்தையில் நாங்கள் வரமாட்டோம் கூட ஒரு ஆள்னால் வருவேன் ஒத்தையில் வரமாட்டேன் ஆமாம் கூட ஒரு ஆள் வந்தால்தான் வருவேன் ஒரு ஆளுக்கு முந்நூறுபா வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் ஆ ஆ அது நாங்கள் தூத்து நீட்டாக கழுவி பெருக்கி எல்லாம் எடுத்து உங்களுக்கு செய் தரோம் எல்லா வேலையும் தூத்து நீட்டாக துடச்சி பெருக்கி க்ளீன் பண்ணி ரூம்மெல்லாம் தந்துடுவோம் ஒரு ஆளுக்கு முந்நூறுபா ரெண்டு பேருக்கு அறுநூறுவா தரணும் ம் ஆ சரி சரி சரி அப்போ ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் இருந்தால்தான் ரெண்டு இதுவும் செய்யமுடியும் ஆ அப்போ நைட்டுக்குனால் சம்பளம் காணாதுல்ல எங்களுக்கு மூணு நேரம் உங்களுக்கு செய்யணுமிலா ஆ ஆ கூட நூறுபா வேணும் ஆமாம் நைட்டுக்கும் வரணுமில மூணு நேரம் செய்ய சொல்லுவிங்கள்ல

ஆ நாளைக்கு ஆகட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ம் எந்த இடத்துக்கு வரணும் சொல்லிருங்கள் நாங்கள் வந்திருவோம் ஆ சரி ஆ சரி சரி சரி சரி சரிம்மா சரிம்மா ஆ